கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுகாதார அமைப்பு எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ புதுசாக வந்து போலுபள்ளியில் மருத்துவ கல்லூரி மருத்துவ கல்லூரி புதுசாக ஓப்பன் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் ஓசூர்லேயும் பெரிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு இங்கே வந்து உள்ளூர் சமுதாயத்தின் தேவைகளும் நிறையா இருக்கு மக்களுக்கு வந்து இல்லம் தேடி இல்லம் தேடி மருத்துவ அமைப்பு இருக்கு வயசானவர்களுக்கு வந்து பிபி ஷுகர் செக்அப்பு இது மாதிரியெல்லாம் வசதிகளும் இருக்கு கர்ப்பிணி தாயார்களுக்கு வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வசதிகளும் இருக்கு அவங்களுக்கு வந்து மூன்று மாதத்திலேயும் ஆறு மாதத்திலேயும் அவுங்களுக்கு வந்து கிட்டு கிட்டு தராங்க அது வந்து கிட்டில் வந்து சத்து மாவு பேரிச்சம்பழம் டானிக்கு அந்த கர்ப்பிணி தாயார்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த அனைத்துமே அந்த கிட்டில் வந்து வழங்குறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த பின்னாடியும் அவங்களுக்கு சில உதவி தொகைகள் இந்த சேவை இந்த திட்டத்தில் வந்து அவங்களுக்கு பணம் இதுவும் தராங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ்ணகிரியில் வந்து நிறையா சமூகம் சமூகம் சாரா அமைப்புகளும் இருக்கு சமூகதார அமைப்புகள் இருக்கு சமூக சேவைகள் இங்கே நிறையாவே இருக்கு அது மருத்துவத்தில் வந்து நல்லா இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கு வில்லேஜ் சைடும் சரி கிராம் கிராமத்துலேயும் டவுன்லேயும் வந்து ஈக்குவலாக இருக்கு மருத்துவ வசதிகள் இங்கே வந்து நிறையா வந்து இப்போ வந்து கரண்ட் பீரியடில் வந்து நம்ம அமைச்சர் வந்து சொன்னதுனால வீடு வீடாக போய் முதியோர்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு வீடு வீடாக போய் செக்அப் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு சின்ன பசங்கலேந்து பெரியவங்களுக்கு வரியும் கவுர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டுவென்ட்டி ஃபோர் ஹார்ஸு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலு இங்கே வந்து ஓப்பனில் தான் இருக்கு